ஹலோ ஆ சொல்லுங்கம்மா ஆ ஆமாம்மா ம்மா ஆ எந்த மாதிரி காஸ்ட்யூம் ம் சரி இப்போ எந்த டேட்டில் அம்மா ஃபங்ஷன் வெச்சுருக்கீங்க சரி பதினைஞ்சாம் தேதியா ஓ இங்கேயே நிறைய மேரேஜ் இந்த டேட்டில் வந்து நிறைய மேரேஜ் இருக்கறனால நிறைய ட்ரெஸெல்லாம் வேறு கொடுத்துருக்காங்க ஜாக்கெட்டு இந்த மாதிரி சேரியெல்லாம் நிறையா ரு வந்துருக்கு அதாம்மா எத்தனை பேருக்குள்ள ட்ரெஸ் அது பெருசுங்களா டேட்டு தான் கொஞ்சம் கன்ஃப்யூசிங்காக இருக்குது சரி பார்க்கலாம்மா ஃபஸ்ட்டு ஒரு நீங்கள் வாங்க ஒரு ட்ரெஸ்ஸ எடுத்துகிட்டு வாங்க அ உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்தட்றேம்மா ஒரு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு நீங்கள் சொல்லற மாதிரி பார்த்தா ஒரு ஒரு இரநூத்தம்பது ரூபா ஆகும்மா ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு

ஆ கம்மி பண்ணுறோம் ஏன்னால் ஐம்பது ட்ரெஸ் நீங்கள் கொடுத்து தைக்கிறீங்கள்ல சரி நாங்கள் நாங்கள் கம்மி பண்ணிக்கிறோம் நீங்கள் எடுத்துவிட்டு வாங்க ஒரு ட்ரெஸ்ஸுக்கு இரநூத்தம்பதுருவாம்மா நீங்க எப்படி இருந்தாலும் நாங்கள் ஒரு கம்மி பண்ணித் தரோம் ஒரு பாதிக்கு பாதியாவது ஒரு ரேட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் ரேட்டு கம்மி பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் ம் சரி நீங்கள் தேதி வந்து என்ன ஏழு ஏழு ஒன்போதோ எட்டு எட்டாதுங்களா ஒரு ஃபிஃப்ட்டீன் டேஸ்ஸுன்னு சொல்லறீங்க ஒரு நாலு நாள் மூணு நாள் ஓகே ஒரு அஞ்சு நாளில் பண்ணி கொடுத்துட்லாம்மா ஓகே சரிம்மா சரிம்மா நீங்கள் கொண்டுகிட்டு வாங்க ட்ரெஸெல்லாம் எடுத்துவிட்டு வாங்க நான் பண்ணி கொடுத்தறேன் ம்